ஒரு நடன நிகழ்ச்சியை வந்து ரொம்ப ம மகிழ்ச்சியாக ஆக்குவது வந்து அந்த டேன்ஸு ஸ்டெப்ஸு அப்பறம் அந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸ் அந்த மேக்கப்ஸு அந்த ட்ரெஸ்ஸிங்ஸு அது தான் வந்து ஒரு டேன்ஸு ஒரு டே நடன நிகழ்ச்சியை ரொம்ப சிறப்பிக்குது நானும் நிறைய நடனம் ஆடியிருக்கேன் ஏன் கல்சுரெல்ஸுலலாம் ஒரு ஒரு வர்ஷம் கூட நான் விட்டதே இல்ல நான் வந்து தசாவதாரம் அ அப்படின்ற ஒரு படத்தில் ஒரு பாட்டு வரும் ஓ ஓ ஸனம் ஓ ஓ அப்படின்ட்டு அந்த பாட்டில் அதேமாதிரி நானும் காக்ரா போட்டு நிறைய மேக்கப் பண்ணிட்டு நிறைய ஆபரணங்கள் எல்லாம் போட்டு அதேமாதிரி நான் ஆடினேன் எல்லோருக்கும் வந்து நான் ஆடின வந்து எக்ஸ்ப்ரெஷன்ஸு அப்பறம் அந்த டே டேன்ஸ் ஸ்டெப்ஸு அப்பறம் அந்த ஃபிராக் அந்த காக்ரா அந்த ஆர்னமென்ட்ஸ் அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதனால் வந்து ஒரு ஒரு நடன நிகழ்ச்சியை வந்து இப்போது நான் எங்களோடய எங்களோடய தெருவில் எல்லாம் வந்து நடன நிகழ்ச்சி பண்ணுவாங்கல்ல அவங்கள அவங்கள வந்து அவங்களோட அந்த காஸ்டியூம்ஸு அதெல்லாம் பார்க்க ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அதுவும் அவங்க போடுகிற அந்த பாட்டு அதேமாதிரி அவங்க வந்து அவங்களுடைய எக்ஸ்ப்ரெஷன்ஸ் இந்த பரதநாட்டியமில்லாம் அவங்க எக்ஸ்ப்ரெஷன்ஸு தான் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ வந்து ஒரு நடன நிகழ்ச்சியில் வந்து ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக பண்ண வைக்கிறது வந்து அந் அவங்களோட அந்த நடன ஸ்டெப்ஸும் அந்த அவங்களோட போடுகிற அந்த மேக்கப் தான்